அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதுக்கு அப்படினு சொல்லிட்டு எல்லோருமே வீட்டு வேலை மட்டும் செஞ்சிட்டு வீட்டிலேதான் இருந்தாங்க பெண்கள்லாம் ஆனால் இப்போது என்ன பண்றாங்க எல்லோருமே எல்லோருக்கும் அனைவருக்கும் கல்வி அப்படின்ற திட்டம் எல்லா பெண்களுக்குமே என்ன பண்றாங்க எல்லோருமே ஒரு எயிட்த் வரைக்குமாச்சும் படிக்கணும் அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு எல்லா எல்லா பெண்களுமே ஸ்கூலுக்கு போறாங்க எல்லோருமே காலேஜ் போய் படிக்க ஆரம்மிச்சிட்டாங்க படித்து என்ன பண்றாங்க ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு எல்லா எல்லா வேலைக்கும் என்ன பண்றாங்க பெண்களும் போக ஆரம்மிச்சிட்டாங்க